ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வைக்குவோம் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்குவோம் நல்லா அதுக்கு பின்னாடி இஞ்சி தட்டி போடுவோம் ஏலக்காய் தட்டி போடுவோம் டீத்தூளை போட்டு நல்லா கொதித்த பின்னாடி பால் அதுக்கு தகுந்த பால் போட்டு நல்லா கொதிக்க வெச்சு சக சுகர் சாப்பிறவுங்களுக்கு சர்க்கர போட்டு க டீ இது வடிக்கட்டி கொடுப்போம் பனங்கற்கண்டு சாப்பிறவுங்களுக்கு பனங்கற்கண்டு போட்டு டீ சாப்பிடுவோம்